எனக்கு வந்து சூரியவம்சம் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து ஃபேமிலி எப்படி கூட்டு குடும்பமாக இருக்கனும் அப்படின் வந்து அதில் வந்து அந்த படத்தில் வந்து சொல்லிருப்பாங்க கூட்டு குடும்பமாக இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் நல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் உள்ள ஒவ்வொரும் கதையும் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அதனால வந்து எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் வந்து அவங்க வந்து இப்போ வே அவங்க சரத்துக்குமார் வந்து அந்த படத்தில் வந்து அவங்க அப்பா வந்து அவங்கள வெளியில போன சொன்னதுக்கப்புறோம் அவங்க தேவியானியை அழைச்சிட்டு போய்விட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு பஸ் வாங்குவாங்க அப்படி படிப்படியாக அடுத்து ஒரு பஸ் வாங்குவாங்க அது பண்ணிகிட்டே அவங்கள்ட்ட ஸ்டார்ட்டிங்கில ஒரு சாப்பாட்டுக் கூட காஸு இல்லாமல் ஒரு இடத்துல போய் தங்கி இருப்பாங்க அப்போ வந்து அதில் வந்து ஒரு வந்து லவ் ஸ்டோரி கூட நல்லாருக்கும் அவங்க சரத்தை ப சாப்பாட்டுகாக வச்சிருந்த காஸை சரத்துக்குமாருக்காக தேவயானியும் தேவயானிக்காக சரத்துக்குமாரும் அந்த காஸில் ட்ரெஸ் வாங்கிகிட்டு சாப்பிட காஸு இல்லாமல் இருக்கிற அந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே நல்லாருக்கும் ஒர்த்தவங்களுக்கு ஒர்த்தவங்க விட்டு கொடுக்காம அவங்களுக்கு இது வேணும் இவங்களுக்கு இது வேணும் அப்படின் சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே வந்து ரொம்ப லவ்வப்புலாக இருந்துருப்பாங்க அதில் அதே மேரி அவருத வந்து படிக்கல அப்படின்னாலும் அவரு வந்து தேவயானியை வந்து படிக்க வைய்க்கணும் கலெக்ட்ருக்கு படிக்க வைய்க்கணும் அப்படின் சொல்லிவிட்டு அவர் ரொம்பவே ஆசைப்பட்டு அவரு வந்து ஒரு பஸ் வாங்குவார் அடுத்து ஒரு பஸ் வாங்குவார் அப்படி ஒரு ட்ரான்ஸ்போர்ட் வச்சி இருந்து ஒன்று ஒன்னாக அவரு வந்து வாங்கி வாங்கி முன்னேறுவார் அதை வாங்கறது மட்டும் இல்லாமல் நம்ப தான் படிக்கல அவங்க படிச்ச ஆசைப்பட்டத படிக்க வைக்கணும் அப்டினு தேவயானியை அவங்க வந்து கலெக்ட்ருக்கு படிக்க வைப்பாரு படிக்க வைக்கிம்போது அவங்க அவங்களும் வந்து நல்லா படிச்சு கலெக்ட்ரும் ஆய்டுவாங்க கலெக்ட்ரு அ கலெக்டர் ஆனது மட்டும் இல்லாமல் யார் வந்து நீங்கள் வந்து உருப்படவே மாட்டிங்க அப்படின் சொன்னவங்க இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு நிலமைக்கு வந்து காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் சொந்த ஊர்ல வந்து அவங்க வந்து கலெக்ட்ராக இருக்கும்போதே ஒரே டிஸ்டிக்கில இருக்கும்போது அவங்க வந்து க உருப்படவே மாட்டிங்க அப்படின் சொன்னவங்க முன்னாடி வந்து கலெக்ட்ராக வந்து தேவயானி இருப்பாங்க அது வந்து ரொம்பவே வந்து ஒரு மோட்டிவேஷனான வந்து ஒரு விஷயோ எல்லாருக்குமே வந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாரி ப வந்து நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க உங்களுக்கு வந்து திறம கிடையாது அப்படின் சொல்றவங்களுக்கு முன்னடி வந்து நம்ம இந்த மாரி வரணும் அப்படிங்கறதுக்கு வந்து இது வந்து உன்ன இந்த படம் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்புலாகவே இருக்கும் அப்பறமாக வந்து அவங்க மேலே வந்து அவங்க உருப்புடவே மாட்டிங்க அப்படின் சொன்னாலுமே அவங்க வந்து ஒரு பங்க்ஷன் வைக்கும்போது ஃபேமிலியாக வந்து ஒர்த்தவங்க ஒர்த்தவங்க ஒர்த்தவங்களுக்கு ஒர்த்தவங்க தெரியாமலே வந்து அந்த ஃபங்ஷனை வந்து அட்டன்ட் பண்ணனும் அப்படின் சொல்லிட்டு ஒர்த்தவங்க ஒர்த்தவங்க வந்து அந்த ஃபங்ஷனில் வந்து இங்கே போகறோம் இந்த கோயிலுக் போகறோம் ஆஃபிஸ் போகறோம் அப்டின் சொல்லிட்டு வந்து ஒருத்த ஒருத்தவுங்களா அந்த சரத்துக்குமாரோட மீட்டிங்ஸை வந்து அட்டன்ட் பண்ணுவாங்க அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த மாரி வந்து யாருமே லைஃப்பில் வந்து யாராவது வந்து உங்களை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த திறம இல்லை அந்த மாரி எதாவது உங்கள வ டீமோட்டிவேட் பண்ணாங்கனா அப்படி இல்லாமல் இந்த படத்தை ஒரு மோட்டிவேஷனாக வச்சிக்கிட்டு நல்லாவே வந்து முன்னேறி வரணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரியே அதனால் தான் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் உள்ள சாங்ஸு எல்லாமே வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் ஏன்னா வந்து அதில் உள்ள பேர் வந்து எனக்கு அக்ஷுலாக வந்து தேவயானி வந்து எனக்கு வந்து அப்பலிருந்தே நல்லா ரொம்ப பிடிக்கும் அதுவும் அவங்கள அதில் வந்து அவங்க ரொம்பவே வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க அதில் வந்து குட்டி கேரக்ட்ருக்கு கிடச்சிருக்கற அவங்க பொண்ணு கூட வந்து குழந்தை ஆக்ட்ல வந்து ரொம்பவே வந்து அவங்க தாத்தா இதில் வந்து தாத்தா தாத்தா அப்படின் சொல்லி விளையார்றதுல கூட ரொம்பவே வந்து சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க குழந்தைய அந்த குழந்த ஆக்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து பர்ஃபக்ட்டாக இருந்துருக்கும் இப்போ வந்து இப்போ நிறைய இடத்துலலலா வந்து குழந்தைங்களே வந்து இப்போ ஆக்ட் பண்ணுறது கூட அது வந்து நல்லா இருக்கும் அப்புறோம் வந்து அதே மாரி வந்து உப்மா கிண்டுவாங்க அதில் தேவயானி வந்து சாப்பாட்டுக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வரும்போது சாப்பிட இல்லன்னு சொல்லிவிட்டு நேற்று வச்சிருந்த இட்லியில வந்து உப்மா செஞ்சிக் கொடுப்பாங்க அதுவும் வந்து அதில் நல்லா இருக்கும் கடைசியா வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனு வரும்போது எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து கூட்டு குடும்பமா மறுபடியும் இருப்பாங்க அது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அதுனால வந்து எல்லாருமே வந்து அந்த படத்தை பார்க்கறவுங்க மேக்ஸிமம் வந்து ஒற்றுமையாக இருந்தால் நல்லாருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த படம் காட்டும் ஒற்றுமையை தான் ஒற்றுமையே பலம்ங்கறதை வந்து அந்த படம் வந்து ரொம்பவே வந்து உணர்த்திகிறது